எங்கள் ஊரில் வந்து போகிறதுக்கு ரோடு சரியாக இல்லாமல் பள்ளம் குழியுமாக இருக்குது அதை வந்து சரிபடுத்தலாம் சரிபடுத்திகிட்டுதான் இருக்காங்க இப்போ வேலை செஞ்சுட்டுதான் இருக்காங்க அவங்க அவங்க இன்னும் கொஞ்சம் டக்குனு வேலை முடித்தா அந்த வழியாக செல்வதற்கு நல்லா நல்லா இருக்கும் போகிறதுக்கு போக்குவரத்துக்கு அப்புறம் ரயில்வே பஸ்ஸில் எல்லாம் கூட்டம் காலையில் ஆனால் ஸ்கூலுக்கு பள்ளி காலேஜூக்கு செல்வதற்கு முன் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அதனால் காலேஜ்ஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்புறம் காலேஜ்ஜு பஸ்ஸு நிற்க கவர்மெண்ட் பஸ்ஸே இங்கே நிற்க மாட்டேது போக்குவரத்துனால் ரொம்ப பாதிப்பு ஆகுது அது அது என்னென்னு அது அதனால் ரொம்ப பிரச்சினையா இருக்குது காலேஜ்ஜுக்கு போகிறதுக்கே ஒரு மனக்கஷ்டமா இருக்குது இன்னும் ஒன்று பா இது போக்குவரத்து நெரிசலில் வந்து பெண்கள் யாரும் இல்லாமல் போகிறதுனால ரொம்ப நல்லாதாக இருக்குது பெண்கள் இருக்கிறதுனால அவங்க மேலே கை கால் படாதனால் ரொம்ப சண்டை வருகிறது